ஆ சொல்லுங்கம்மா மீன் கடைக்காரர் தான் பேசுகிறேன் ரெண்டு கிலோலாம் பத்து இருபது கிலோ வாங்கி போங்க வாங்க புது மீன் தான் கொண்டாந்து இறக்கி வச்சுருக்கேன் சரக்கில் வாங்க என்ன மீன் வேணும் உங்களுக்கு கெண்டை மீன் கேக்கிறீங்களா கெண்டை மீன் வந்து கொடுத்தீங்கன்னா இரநூறுபா கொடுப்பேன் எறா மீன் வந்து முன்னூரூபா முந்நூற்று ஐம்பது ரூபா போயிருக்குது புது சரக்கு தான் வந்து எறக்கிருக்கிறேன் வா வந்து நார்மலாக உங்களுக்கு கொடுக்குறதுக்கு கொடு ஒரு ஐம்பது ரூபா கொறைச்சி தர்றேன் வாங்க மீன் எந்த மீன் எடுத்தாலும் உங்களுக்கு ஐம்பது ரூபா முப்பது ரூபா கொறைச்சி தர்றேன் எங்களுக்கும் கஷ்டம் இருக்குதுல மீன் கொண்டாந்து இறக்கி மறுபடி அதை சேல்ஸ் பண்ணி அதுலாம் பண்ணணும்ல கொஞ்சம் கொஞ்சமாக விக்கணும்ல உங்களுக்கு நார்மலாக எப்படி கொடுக்கணுமோ அந்த விலைக்கு கொறைச்சி கொடுக்குறேன் வாங்க ம் சீக்கிரம் வாங்க